எங்கள் கிராம பகுதிகளெல்லாம் பெரும்பாலும் கை கால் தலையில் அடிப்பட்ருச்சுனா உ உள்ளூரில் இருக்கற இல்லை பக்கத்தில் இருக்கிற ஊரில் போயிட்டு சித்த வைத்தியம் தான் முதல் உ சிகிச்சையாக நான் பண்ணு பண்ணுவாங்க அதிலியே பெரும்பாலும் சரி ஆகிடும் அது சரியாகாத பட்சத்தில் ரொம்ப பெரிய ப்ராப்லோம் இருந்துச்சுனா மட்டும் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரை பண்ணுவாங்க மற்றபடி எலும்பு முறிஞ்சாலோ இல்லை ஜவ்வில் ஏதாவுது பிரச்சனை ஏற்பட்டாலோ எங்களுக்கு எப்போயுமே சித்த மருத்துவம் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நாங்கள் எங்கள் சரௌண்டிங்கில் இருக்கற சிர் சித்த மருத்துவோமை தான் பெரிசா ட்ரை பண்ணியிருக்கோம் அதில் கட்டு கட்டுவாங்க பச்சை எலை மருந்து வெச்சு கட்டு கட்டுறது அப்படி இல்லன்னா அந்த உளுந்து மாவு முட்டையும் மிக்ஸ் பண்ணி கட்டு கட்டுறது இந்த மாதிரி கட்டு போடருதுனாலே ஒரு பத்து நாள் இல்லை ஏழு நாள்லையே எங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் சரி ஆகிடும்